ஆமாங்க வணக்கங்க யாருங்க நீங்கள் உங்களுக்கு என்னங்க வேணும்

மஞ்சளில் நிறைய வெரைட்டி இருக்குது கிழங்கு மஞ்சள் இருக்குது பவுடர் மஞ்சள் இருக்குது முகத்துக்கு பூசுகிற மஞ்சள் இருக்குது உங்களுக்கு எந்த மஞ்சள் வேணும் ஆ மஞ்சள் தூள்லேயும் வருது கிழங்குலையும் வருது உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் குழம்புக்கு தனியாக மஞ்சள் இருக்குதுங்க அது வந்து வேர் மஞ்சள் முகத்துக்கு பூசுகிறது வந்து கிழங்கு மஞ்சள் இது வந்து இதில் வெரைட்டி நிறைய இருக்குதுங்க நீங்கள் வந்து இது வந்து ஹோல்சேல் கடை நான் வச்சு இதில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஐந்நூறுரூபாலேந்து அறு நூறுரூபா எழு நூறுரூபா அந்தமாதிரி வரும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் இருக்கும்ங்க

அப்போ மொத்தம் ஐம்பது கிலோ உங்களுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா சரிங்க ஓகே ரைட் ம்